மாட்டு வண்டி பந்தயம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுலேயே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான வந்துட்டு ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாம் அதாவது பொங்கல் டைமில் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க மாட்டு வண்டி பந்தயம் அப்படின்னு ஆடு சேவல் சண்டை இது எல்லாமே வந்துட்டு நம்மளுது ஒரு பாரம்பரிய விளையாட்டாகதான் நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு நான் பார்த்ததுலேயே வந்து மாட்டு வண்டி பந்தயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குனா சேவல் ஆடு அப்படிங்கும்போது அது கம்மியாகதான் இருக்கும் பட் மாட்டு வண்டி பந்தயம் அப்படிங்கிறது இருக்கிறதுலையே கொஞ்சம் ஃபேமஸானது அந்த டைமில் வந்துட்டு எப்படின்னா ஒரு விய வின் பண்ணிவிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த யார் வந்து நடத்துகிறாங்களோ அவங்க மூலிமா வந்துட்டு நம்மளுக்கு என்ன பொருளாகவோ இல்லை வந்துட்டு பணமாகவோ வந்துட்டு நம்மளுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு வகையில் வந்துட்டு அது எல்லாமே வந்து ஓகே நம்ம வந்து அதுலேருந்து கொஞ்சம் எதோ வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஆடுகள் அப்புறம் வந்துட்டு மாடு இந்த மாதிரி செய்வதால் கொஞ்சம் துன்புறுத்துகிற மாதிரிதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மாடுன்னு எடுத்துக்கிட்டீன்னால் அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு போட்டு நிறையா விஷயங்கள் வந்து செஞ்சால்தான் அந்த மாட்டு மாட்டு வண்டி வந்து ரொம்ப தூரம் வந்து போகும் அதே மாதிரி மாடு வந்து நல்லா வண்டி இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு மாட்டுக்கு அப்படின்னு சில பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் நிறையா ஒரு துன்புறுத்தல்களும் இருக்கும் அங்கே அதே மாதிரி சேவல் ஆடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னால் அதுக்கும் அதே மாதிரிதான் ஒரு ஆனால் இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு வந்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறது அந்த சண்டையினால் வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேர் இருக்கும் நம்ம நம்மளுக்கு ஏதாவது வந்து பிரைஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம் நம்ம வந்து வாழ்க்கை பொருளாதாரம் இதாகவும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்